எங்கள் வீட்டில் சமையலறையில் நாங்கள் வைத்திருக்கும் பாத்திரங்கள் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் எதற்குன்னா அதை வச்சு குலம்பு செஞ்சோம்ன்னா அதில் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க மண்பானையில குழம்பு வைக்கிறதுனால வாசமாகவும் இருக்கும் சோறு வடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் மண்பாண்டங்கள் வச்சு அதிகமாக நம்ப வந்து பயன்படுத்துகிறது எதனாலன்னா அதில் இயற்கை முறையில் செய்யப்பட்டது இயற்கை முறையில் செய்யறதுனால வந்து அதில் குலம்பு சோறு ஆக்கும்பொழுது நல்ல வாசமாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து அதிகமாக அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது தான் நாங்கள் அதிகமாக வச்சுருப்போம் அது கொஞ்சம் கீழ கொஞ்சம் லேசாக வச்சிவிட்டா கூட டக்குனுங்கு டக்குன்னு பட்டுன்னு உடஞ்சிடும் அது எந் எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கணும் அதை பாதுகாத்து வைக்கிறதுனால இந்த பொருளல்லாம் நாங்கள் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து உடம்பு உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் இருக்கும் மண்பாண்டங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலதான் எந்த ஒரு பாதிப்பே இல்லாமல் அப்போ உள்ள முன்னோர்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்காங்க வயசானவங்க கூட வயசானவங்கள்லாம் இப்போ நிறையா வீட்டில் வந்து பார்க்க நிறையா இடத்துலையும் இருப்பாங்க அவங்க அவங்க இருக்கிறது எதனால் வந்து இந்த மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் அதிகமாக பயன்படுத்துனதுனாலதான் எங்கள் வீட்டு சமையல் அறையில் வந்து நாங்கள் இதான் அதிகமாக வச்சுருப்போம்